இப்போ வந்து அரசு மருத்துவமனையில் க்ளீன் பண்ணுறது போவதுலாம் நல்லா இருக்குது ஏன் அப்படின்னாக்கா சப் காண்ட்ரக்ட்டர்கிட்ட விட்டுவிட்டாங்க அவங்க கரெக்டாக வேலை பார்க்குறாங்க இப்போது ஜிஹெச்சு எல்லாமே கொஞ்சம் சுத்தமாகவும் நீட்டாகவும் கரெக்டாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கெலாம் ஜிஹெச்சில் வந்து நிறைய உதவி கவர்மெண்ட்டில் இருந்து நிறைய உதவி தொகை குழந்தை டெலிவரி பைசா குழந்தையோட கிட்டு அந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க நிறைய தமிழகத்தில் நல்ல நல்ல விஷயங்கள பண்ணிகிட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தமிழகத்தில் இருக்கிற ஒரு பெரிய நல்லபடியான ஒரு திட்டம் அப்படின்னாக்கா வீடு கட்டி கொடுக்குறத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் ரோடு வசதி நல்லா பண்ணி கொடுக்குறாங்க அந்த நூறு நாள் வேலை திட்டம் கொடுக்குறாங்க இப்போ மகளிருக்கான ஆயர ரூபா திட்டமெலாம் கொடுக்குறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லபடியாக அதை வந்து எல்லா பெண்களும் யூஸ் பண்ணுறாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ